இந்த ஃபுட் ஸ்டாலோட செஃப்புங்களா எனக்கு வந்து ஃபுட் ஆடர் பண்ணணுங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வடை அப்புறம் வந்து குழிப்பணியாரம் வந்து ஆடர் பண்ணணுங்க ஆமாங்க நான் வந்து ஃபேமிலியாக ஒரு பத்து பேர் வந்திருக்கோம் பத்து பேருக்குமே வந்து ரெடி பண்ணணும் பொங்கல் வடை அப்புறம் இந்த குழிப்பணியாரம்னால் பத்து பேருக்குமே ரெடி பண்ணணும் ஆமாங்க எவ்வளோ நேரம் ஆகும் ஓகேங்க இப்போ ஆ இல்லை இல்லைங்க பிரச்சின இல்லை நாங்கள் வெயிட் பண்ணுறோம் இதுக்கு பிரைஸ் எவ்வளோ வரும்ங்க

ஓகேங்க இப்போ வந்துட்டு பொங்கலில் வந்துட்டு நெய் அதிகமாக சேர்த்த வேணாங்க அப்புறம் அந்த முந்திரி அந்த மாதிரி கொஞ்சம் அது கொஞ்சம் அதிகமாக போ போடலாங்க போடலாங்க அவ்வளோதாங்க ம் ஆமாங்க ஓகேங்க இப்போ பனியில் வந்துட்டு பாதி பேருக்கு அது செட்டாகாது ஸோ வந்துட்டு நெய் மட்டும் கம்மி பண்ணிடுங்க நான் வெயிட் பண்ணி ஓகேங்க இங்கே இங்கே குழிப்பணியாரத்தில் வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணுவிங்களா

சரி அதில் ஒரு ஃபைவ் பார்சலுக்கு மட்டும் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிடுங்க மற்ற அஞ்சில் வந்து சுகர் ஆட் பண்ண வேணாங்க நார்மலாக எந்த மாதிரி நீங்கள் குழிப்பணியாரம் போடுவிங்களோ அதே மாதிரி போட்டுருங்க ஆமாங்க ஆமாம் ஆமாம் ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க நான் இருந்து வெயிட் பண்ணியே வாங்கிகிட்டு போய்கலாம்லங்க நோங்க நோ இஸ்யூஸ் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இது இதுதான் என்னோட கால் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் கால் பண்ணுங்க நான் கொஞ்சம் வெளியே போய்விட்டு வரேன் ம் ஆமாங்க நாங்கள் ஃபேமிலியாக டூருக்கு வந்தோம் நாங்கள் சுற்றி பார்த்துட்ருக்கோம் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணுங்க நான் வந்து வாங்கிறேங்க ஓகேங்களா ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க எனக்கு மதியமும் வந்து வந்து ஃபுட் ஆடர் பண்ணுற இங்கேயே ஆடர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் வேறு ஏதாவது ஃபுட்டு ஆடர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நான் கால் பண்ணுறேன் நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க ஓகேங்களா ஓகேங்க தேங்க்யூங்க